ஆ ஆ சொல்லுங்க ஆ பூக்கடைங்களா ம் என்னென்ன பூம்மா இருக்குது ம் தாமரை அல்லி இதெல்லாம் இருக்கா ம் அல்லிப்பூ ம் இல்லை அல்லிப்பூ தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது எனக்கு ம் மோ ம் இந்த அல்லிப்பூ தான் கொஞ்சம் எனக்கு அதிகமாக தேவைப்படுது

ஒரு மூணு கிலோக்கிட்டே தேவைப்படும் மேடம் ம் அதிலே அதிலே மாலைலாம் கட்டுவீங்களா ஆ ஆ ஆ எனக்கு ஒரு இன்னும் ஒரு மூணு நாளில் வேணும் மேடம் ஆமாம் ம் அல்லிப்பூவில் தான் எனக்கு அல் அல்லிப்பூவில் தான் வேணும் மீதி மீதி பூவில் கட்டக் கூடாது ம் ம் கீழே வந்து தாமரைப்பூ இருக்கா தாம் தாமரைப்பூ இருக்கா அதுக்கு கீழே வந்து தாமரைப்பூ வந்து அந்த தொங்கிற மாதிரி இது பண்ணுவாங்கள்ல சுங்கா சுங்கா ஏதோ சொல்லுவாங்களே ம் அதில் வந்து தாமரைப்பூ வச்சுக் கட்டிக் கொடுங்க ம் இது முல்லைப்பூ முல்லைப்பூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பதிஞ்சு இருபது சரம் வேணும் அதுக் கொஞ்சம் அதுவும் ஒரு பதிஞ்சு முழம் இருபது முழம் வர்ற மாதிரி அதுவும் கட்டிக் கொடுங்க சரிங்க மேடம் அது சரிங்க மேடம் அது ரேட் எவ்வளோ மேடம் ம் ம் ம் ம் என்னாங்க மேடம் ஆ ஆ ஆ ம் ம் ம் ரேட்டும் ரேட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம் ரெகுலராக நான் ரெகு இதுக்கு இது பண்ணீங்கன்னா ரெகுலராக இதுக்கப்புறம் வாங்குவேன் நான் ஆ ஆ ம் சரிங்க மேடம் நேரில் நான் வர்றேன் இப்போ இப்போ இது என்னென்னனு ரேட் எதுவும் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் அமௌண்டு எடுத்துகிட்டு வருவேன் நானு ம் ம் ம் ம்

ரோஸ்லாம் இரநூறுவாயா என்னாங்க நூறு நூற்றி ஐம்பதுரூவான்னு விற்கிது நீங்கள் இரநூறுபான்றிங்க என்னாங்க

ஆ ஆ ம் ம் ம் ம் ம் நான் சிவன் ராத்திரிக்காக கேட்கலிங்க மேடம் நான் நான் வீட்டில் கொஞ்சம் வேலை ஒன்று அதுக்காக சரி அதுக்காக பண்ணுறதுக்காக கேட்டேன் மேடம் சரிங்க மேடம் ஆ ஆ சரி மேடம் சே நேர் நேரில் வந் நேரில் வந்து பார்க்கட்டா மேடம்

இன்னொரு பத்து நிமிசத்தில் வரேன் மேடம் ஓகே ஓகே சரி ஓகே